ஹலோ ஆமாங்கக்கா நிரஞ்சனா காய் கடை கடையேதாங்கக்கா சொல்லுங்கக்கா சொல்லுங்கள் வாங்கிக்கிலாங்கக்கா கத்திரிக்காய் இருக்குங்கக்கா வெண்டக்காய் இருக்குது முருங்கக்காய் இருக்குது தக்காளி கேரட்டு பீன்ஸு முட்டைகோஸு காலிஃப்ளவர் தக்காளி கிலோ ஐம்பது ரூபாக்கா கத்திரிக்காய் அறுபது ரூபாக்கா கிலோ காலிஃப்ளவர் முப்பது ரூபாக்கா ஒன்று அஞ்சு ரூபாக்கா அரை கிலோ ஐம்பது ரூபாக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா வாங்கிக்கிலாங்கக்கா எப்பங்கக்கா வேணும் ஏழு மணி வரையிலும் இருக்குங்கக்கா சரிங்கக்கா

சரிங்கக்கா ஆ சரிங்கக்கா

சரிங்கக்கா சரிங்கக்கா

சரிங்கக்கா பேக் பண்ணி ஏத்துறேங்கக்கா பேக் பண்ணி ஏத்துறேங்கக்கா வந்து வாங்கிகோங்கக்கா ஆ சரிங்கக்கா ஆ சரிங்கக்கா